வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு என்னோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்டின்னு சொன்னீங்கனா டெக்னாலஜிலாம் இருக்கு டெக்னாலஜி தான் படிக்கிறேன் என்னோட இது வந்து டெவலப்பர் ஆகணுன்னு ஆசை இந்த மாதிரி டெவலப்பர் ஆகணும்ன்றப்போ என்னால் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச கிரியேட்டிவிட்டி இதலாம் பண்ணுவேன் இப்போ வந்துவிட்டு என்ன வந்துவிட்டு பியூட்டிஷன் பியூட்டிஷனில் வந்துவிட்டு என்ன ஸ்கோப் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பியூட்டிஷனில் வந்துவிட்டு ஆரி ஒர்க்கு ப்லௌஸ் எம்ப்ராய்டிங் ஹேப்பிம் பிரின்சி ஃப்ளவ்வரன்ஸ் அது எல்லாம் வந்துவிட்டு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கனால அதலாம் எனக்கு வந்து முக்கியம்